கண்டிப்பாக கோலம் போடுறது எல்லா வீட்டுலியும் இருந்தது அந்த வழக்கம் ஏன்னா கோலம் வந்து அந்த உளுந்த மாவு இன்னும் சம் ஏதோ ஒரு மாவை வெச்சு போடுவாங்க அது வந்து அது எறும்புக்கு எறும்பு சாப்பிடுறதுக்காக வந்து சொல்வாங்க கேள்விப்பட்டிருக்கேன் அப்பறம் இந்த மஞ்சத்தூள் இதலாம் வெச்சு சைடில் அலங்காரம் பண்ணுவாங்க அது மஞ்சத்தூள் எதுக்குன்னா கிருமி மஞ்சளுன்றது கிருமிநாசினி அதனால அதை வெச்சு அலங்காரம் பண்ணுறது அப்பிடில்லாம் பண்ணுவாங்க அப்பறம் விரதம் இருக்கிறது வந்து எதுக்காகனாக்கா வருஷத்தில் ஒரு வருஷத்தில் இந்த ஒரு பத்து நாளாவது இல்லை ஒரு இருபது நாள் இல்லை முப்பது நாளாவது நம்ம விரதம் இருக்கணும் ஏன்னா அது ரொம்ப நல்லது ஏன்னா அது நம்ம உடம்புல இருக்கிற கெட்ட கெட்ட கேஸு வாயு அதலாம் வெளியே இழுத்துடும் நம்ம மாமிசமாக சாப்பிட்டு உடம்புல மாமிசம் மட்டும் இல்லை காய்கறிலேயும் எல்லாம் இருக்கு அந்த கேஸ்லாம் உள்ளே இருக்கும் அது நாளாக நாளாக ஒரு மாதிரி ஃபார்மாகி எதுனா நோய் உண்டாக்கும் அதில் வருஷத்தில் ஒரு டைம் அந்த மாதிரி விரதம் நோன்பு இந்த மாதிரி இருந்தால் ரொம்ப நல்லது எந்த எந்த எந்த டாக்ட்ரு கேட்டாலும் விரதம் இருக்கிறது நல்லது தான் சொல்வாங்க எந்த மதம் புக்கு எடுத்து பார்த்தாலும் விரதம் இருக்கிறது ரொம்ப நல்லதுந்தான் சொல்வாங்க அப்போது தான் உடம்புல இருக்கிற கெட்ட அந்த அழுக்கு வருஷத்தில் ஒரு டைமாவது கிளீன் பண்ணுற மாதிரி இருக்குது ரீசைக்கிள் பண்ணுற மாதிரி அதுக்காக தான் அந்த விரதம் இருக்கிறதோ நோன்பு இருக்கிறதோ எல்லாம்